மதம் எப்படி மங்கள ஒன்றிணைக்கிதுனா இப்போ தமிழர்களுக்கு வந்து பண்டிகையினா பொங்கல் பொங்கல் அந்த அப்பறம் வருட பிறப்பு இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வருது முஸ்லீம்ஸுக்கு ரம்ஜான் பக்ரீத் அந்த மாதிரி வருது கிறிஸ்டியன்ஸுக்கு கிறிஸ்மஸ் நியூஇயர் ஈஸ்டர் அந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வந்துகிட்ருக்குது ஒவ்வொரு பண்டிகைக்கும் அவங்கவங்க அவங்கவங்க மத வழக்கப்படி அவங்கவங்க வீட்டில் கொண்டாடுவோம் நம்ம பண்டிகைகளுக்கு அவங்களையும் கூப்பிட்டு அவங்க அவங்களையும் நம்ம வீடுகளுக்கு வரவழைச்சி நம்ம பண்டிகையோட விவரங்களை எல்லாம் சொல்லி அவங்களையும் நம்ம பண்டிகையில கலந்துக்க வைப்போம் அதேப்போல் அவங்களோட பண்டிகைகள் வீடுகளில் நடக்கும்போது நாங்களும் அவங்களை அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களோட பண்டிகைகள்லேயும் கலந்துக்கிட்டு அவங்க பண்டிகை முறைகள் எந்த மாதிரி இருக்குது அப்டிங்கிறதுல்லாம் நாங்கள் கெஸ்ட்டாக போய் கவனிச்சிகிட்டு இருக்கிறோம் கிறிஸ்டியன்ஸ் பண்டிகைனா அவங்க கிறிஸ்மஸுக்கு நைட்டு சர்ச்சில் போய் நல்லா ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க நாங்களும் சர்ச்சுக்கு போய்ட்டு அந்த மாதிரி ப்ரேயர்லலாம் ஈடுபடுவோம் அதனால மக்கள் கிட்டே வந்து இப்போ வந்து மதப்பிரிவினை அதிகமாக இல்லை எல்லோரும் எல்லா விதமான பண்டிகைகளையும் கொண்டாடி எல்லோருமே எல்லா எல்லா எடத்துலேயும் ஒன்றா இருக்கிறதுனால மக்கள் கிட்டே வந்து மதப்பிரிவினை இல்லை இப்படி தான் சமூகம் ஒன்றா இருக்கிறது இப்போ